பைக்கு பந்தயத்தில் நான் கலந்துக்கிட்டதில்லை ஆனால் பைக்கு வெச்சி ச ஸ்டண்ட் பண்ணுறத நான் பார்த்துருக்குறேன் அதுக்கு போய்ருக்குறேன் என் பைக் எடுத்துக்கிட்டு ஆனால் நான் வந்து எப்போவுமே ஸ்டண்ட் எதுவுமே பண்ணது கிடையாது ரேஸ் பார்க்கறதுக்கும் போய்ருக்கேன் ஆனால் ரேஸிங் எதுவுமே பண்ணது கிடையாது அரியலூர் ஸ் சைடில் ஸ்டண்ட்ஸ் நிறைய நடக்கும் அதை நான் வந்து பார்த்துருக்கேன் ஆனால் நாங்கள் வந்து எதுலேயும் கலந்துக்கிட்டது கிடையாது ஆனால் ஸ்டண்ட்ஸ் ரேஸில் ஆனால் கலந்துக்கணும்ன்னு ஆசை இருக்குது ஆனால் இந்த பைக்கை வெச்சி ஸ் கலந்துக்கலாந்தான் ஆனால் நான் வந்து எதுலேயும் பெருசாக வந்து கலந்துக்க மாட்டேன் பைக் மட்டும் நான் எடுத்துட்டு போய் அங்கே நிப் பார்ப்பேன் என்கரேஜ் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் கலந்துக்குவாங்க அவங்களை போய்ட்டு நான் என்கரேஜ் பண்ணுவேன் என்கரேஜ் பண்ணிட்டு நான் வந்து ஸ்டண்ட் மட்டும் வீலிங் மட்டும் பண்ணிக் காட்டுவேன் வீலிங் பண்ணிட்டு அது மட்டும் தான் பண்ணுவேன் வீலிங் வீலிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வேறு ஒன்றும் செய்ய மாட்டேன் ரேஸ் வந்து கலந்துக்க மாட்டேன் அப்புறம் எங்கள் ஊர்லேயே பைக்கு சின்னச் சின்ன ரேஸ் நடக்கும் இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் வரையும் போய்ட்டு வர மாதிரி அதலலாம் நான் கலந்துக்குவேன் அதுக்கப்புறம் பைக் வந்து நானே நான் என் பைக்கே ரேஸுனா இன்னைக்கி ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவேன் பைக்கு எவ்வளோ ப எல்லாம் பக்காவாக இருக்கா இல்லையா எப்படி இருக்குது எல்லாத்தையும் வந்து நானே வந்து கவனித்துப் பார்ப்பேன் ஸோ வேறு ஆள் யாரும் விடாம நானே வந்து டேங்க் ஃபுல்லா இருக்கா ப்ரேக் டயர் டயர்லாம் ரேஸுக்குன்னு தனி டயர் வந்து நான் மாத்திடுவேன் மற்றபடி எதுக்கும் அதே டயர் நார்மல் டயர் வந்து நான் ரேஸுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் ரேஸுக்குன்னு வேறு டயர் மாத்திடுவேன் அப்போ தான் கொஞ்சம் வந்து க்ரிப் கிடைக்கும் அப்புறம் ப்ரேக் ப்ளேட்டு ஸ்கே முன்னாடி இருக்கிற டிஸ்க்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவேன் டிஸ்க்கு நான் ஃபிட் பண்ணது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவேன் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து அடுத்து ரேஸ் வேறு யாரையும் வண்டியை தொடமாட்டேன் ரேஸ் எப் அன்னைக்கு மட்டுந்தான் வண்டி எடுப்பேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன்னா வண்டியை நான் வந்து அதுக்கப்புறம் எடுத்து ஓட்டி பார்க்க மாட்டேன் அப்படியே வந்து வண்டியை நிப்பாட்டிவிடுவேன் ரேஸ் அன்னைக்கி காலையில் எத்தனை மணிக்கு ரேஸோ அப்போ மட்டுந்தான் நான் வருவேன் அது சின்ன ரேஸ் அது மட்டுந்தான் கலந்துக்குவேன் மற்றபடி பெருசாக நான் எதுலேயும் கலந்துக்க மாட்டேன் அதுக்கப்புறம் ஸ்டண்ட்டுலாம் எங்கள் ஊரில் எதுவும் பண்ண சொல்ல மாட்டாங்க அதனால் வந்து நாங்களும் பண்ண மாட்டோம்